எனக்கு வந்து சமைக்க ரொம்ப பிடிக்கும் முக்கியமா நான் ஏன் வந்து ரொம்ப சமைக்க கற்றுக்கிட்டேன்னா யூடியூப் சேனல் பார்ப்பேன் அதிகமாக அதில் வந்து ஃபிரண்ட் குக்குன்ற சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து வித்தியாசமாக நிறையா சமைப்பாங்கள் அதில் ரெசிப்பீஸ்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில சமைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன் ரைஸ் பிடிக்கும் ஏன்னா நான் வந்து நான் சிக்கன் ரைஸ் நல்லா சாப்பிடுவேன் அவங்க செய்கிற ரெசிப்பி வந்து வீட்டில செய்கிற மாதிரி இருந்தாலும் சிக்கன் ரைஸ் வந்து ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிட்ணும்னு நினக்கிறதுனால அதை வீட்டிலயே செஞ்சு சாப்பிடுவேன் கடையில மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சேனல்ல வந்து நிறையா ரெசிப்பீஸ் கத்துகிட்டு நான் வீட்டில செய்யும்போது எங்கள் வீட்டில வந்து எங்கள் அம்மா நல்லா சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்குது அப்படின் சொல்லி சொல்லிருக்காங்கள் அதுவும் இல்லாமல் நான் டிவி ஷோஸ் நிறையா பார்ப்பேன் அந்த டிவி ஷோஸ் வந்து குக் வித் கோமாளி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நல்லா காமெடியாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு அதில் வந்து வந்து நிறையா ரெசிப்பீஸ் நம்மளுக்கு வித்தியாச வித்தியாசமாக நிறையா சமைச்சி பார்த்துருக்கேன் நான் அதுவும் நிறையா புது புது பேருலாம் கேட்டுட்டு அதை வந்து நான் வந்து யூடியூப்ல போட்டு பார்த்து அதை நான் ட்ரை பண்ணிருக்கேன் வீட்டில அது ரொம்ப பிடிக்கும் அப்றம் வந்து இந்த நா குக்கிங் சேனல்ல பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் அவங்க சமைப்பாங்கள் வீட்டில இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து எப்படின்னா காமனான இன்க்ரீடியன்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணி சமைப்பாங்கள் அதால் அந்த சேனல் எனக்கு பிடிச்சி நான் குக்கிங்ல நல்லா இன்ட்ரஸ்ட் எடுத்து நான் அதை பண்ணுவேன் அதனால எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும்